முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ன்ணூற்றி மூணு இருபத்தி ஒன்பது பண்ணெரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜனவரி பதினைஞ்சு பதினைஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு